தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா நிறைய கிராமங்கள் தான் அதிகமாக இருக்கு கிராமப்புறங்கள்னு பார்த்தாலே திருவிழாக்கள் தான் அதிகமாக நடக்கும் அதில் குறிப்பாக சொல்லணுன்னா இப்போ சித்திரை மாதத் திருவிழா அதில் மொத்தம் மூணு நாள் குறிப்பாக நடக்கும் ஒரு சில இடத்துல எட்டு நாளும் நடக்கும் இப்போ மூணு நாள் நடக்கும் போது என்ன நடக்கும்னா முதல் நாள் வந்து போய் கம்பம் செதிக்கிட்டு வந்து கம்பம் எடுத்துகிட்டு வருவாங்க ரெண்டாவது நாள் அந்த கம்பை கம்பை கம்பை எடுத்துகிட்டு வந்து முதல் நாள் அந்த கம்பத்தை நட்டிருவாங்க ரெண்டாவது நாள் அந்த கம்பத்துக்கு தீர்த்தத்துக்காவ போய் ஆற்றுலயோ இல்லை வாய்கால்லேயோ தண்ணிர் எடுத்துகிட்டு வந்து சாமிக்கு வந்து அந்த தண்ணியில் குளிப்பாட்டி அதை மறுபடியும் தண்ணியில் குளிப்பாட்டி அந்த இரவும் கம்பம் ஆடுவாங்க மூணாவது நாளுங்கும் போது அதிகாலைலேயே பார்த்திங்கன்னா போய் அம்மை அழைக்கிறேன் சொல்லி சாமியை வந்து அம்மை அழைச்சி கூட்டிகிட்டு வருவாங்க காலையிலேயே ஒரு பத்து பதினொரு மணிக்கெல்லாம் விளக்கு மாவு எடுக்குறேன்னு சொல்லி வீட்லேயே பச்சை மாவுலயெல்லாம் விளக்கு மாவு செஞ்சு வச்சுருப்பாங்க அதில் பழங்கள் தேங்காய் சாமி பொருள் தேவையான அனைத்தும் வச்சு அவங்கவுங்க வீட்டில் இருந்து அவங்க வீட்டு பொருளை கோவிலுக்கு கொண்டு வந்து அதில் இருந்து கொஞ்சத்தை அம்மனுக்கு எடுத்து வச்சுட்டு அதில் மீதியை வீட்டுக்கு கொடுத்துடுவாங்க இதான் விளக்கு மாவுன்னு சொல்வாங்க நைட்டு மறுபடியும் கம்பாடுவாங்க அன்னைக்கி தான் நோம்பு நடக்கும் கம்பம் நடு கம்பம் ஆடி முடித்து நைட்டு பன்னெண்டு மணிக்கெல்லாம் கம்பம் பிடிங்கிடுவாங்க இதான் கம்பம் திருவிழா சித்திரை மாதத்தில் நடக்கிறது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ பாரியூரில் நடக்கிற நோம்பு எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு வாரம் நடக்க கூடியது அது பெரிய கொண்டமாக இருக்கும் பாரியூருங்கிறது வந்து அந்த ஊர் மக்கள் மட்டும் இல்லாமல் வெளி ஊரில் இருந்துலாம் ஆட்கள் வருவாங்க வந்து கொண்டே இறங்குவாங்க கடை தெருக்களே பாத்தோம்னா கிட்டத்திட்ட ஒரு ஊர் அளவுக்கு இருக்கும் அந்த அளவுக்கு கடை தெருக்கள் இருக்கும் பச்சை மலையில் பார்க்கும் போது பச்சை மலை முருகன் கோவில்ல தை பூசம்னாலும் சரி முருகனுக்கு உகந்த நாள் அந்த மாதிரி நாட்களில் பார்த்திங்கன்னா அலகு குத்தி காவடி எடுத்து அந்த மலை ஏறி அந்த சாமியை போய் வழிபடுவாங்க அப்பவும் ஒரே விசேஷமாக இருக்கும் அதே மாதிரி பண்ணாரி பார்த்திங்கன்னா ரொம்பவும் ஃபேமஸான ஒரு திருவிழான்னா பண்ணாரியில் இருக்க பண்ணாரியில் வர கூடிய கொண்டம் போடுறது தான் அது கிட்டத்தட்ட ரெண்டு நாள் விடிய விடிய நடக்க கூடிய ஒரு விஷயந்தான் பண்ணாரி கொண்டங்கிறது அதில் எந்த ஒரு மக்கள் பாரபட்சமே கிடையாது ஆந்திராவும் கிடையாது கர்நாடகாவும் தெரியாது கிடையாது எல்லா மாநில மக்களும் வந்து கொண்டம் இறங்கி அம்மனை வந்து வழிபட்டுட்டு போவாங்க அந்த கொண்டம் திருவிழா முடிஞ்சு மறுபடியும் சாமிக்கு மறு பூஜைன்னு சொல்லிவிட்டு அந்த மறு பூஜையும் முடித்து மறுபடியும் பண்ணாரி நோன்பு வந்து சிறப்பாக நடைபெறும் இந்த மாதிரி திருவிழாக்கள் எல்லாம் இப்போ வர கூடிய சுற்றுலா பயணிகளுக்கு பாக்கிறதுக்கு கண்கொள்ளா காட்சியாக இருக்கும்